நான் இரயிலில் பயணம் செஞ்ச இடம் நிறையா இருக்குது அடிக்கடி வந்து கும்பகோணம் டூ தஞ்சாவூர் இரயில் பயணம் போவேன் அப்புறோம் அதிக தூரத்தில் பார்த்திங்கன்னால் மயிலாடுதுறையில் இருந்து ஹைதராபாத்துக்கு தொழில் விஷயமா போயிருக்கேன் ஸோ ஹைதராபாத்தெலாம் போகணும்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் ஆகும் அங்கே போய்ட்டு சேர்வதுக்கு அப்போது வந்து நான் எப்படி என்னுடைய இருக்கையை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகிறோம் நம்மளோட பயணம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொருத்து என்ன ஸ்லீப்பரா இல்லை ஏசி வேணுமா அப்படிங்கிறத நான் முன்பதிவு செஞ்சு அதற்கேற்ப பயணம் செய்வேன் மேக்ஸிமம் நான் வந்து ஸ்லீப்பர்தான் முன்பதிவு செய்வேன் இருக்கையில்தான் முன்பதிவு செய்வேன் இன்ஜின்ங்க பார்த்திங்கன்னா அதிகமாக நிலக்கரி வந்து முறையில் வந்து இயங்குனிச்சு இப்போது மின்சாரம் மூலியமாக இயங்கிற இரயில்கள் அதிகமாக வருது வரும்போது சத்தங்கள் அதை பொருத்து மாறுபடுது இன்ஜினை பொருத்து சத்தம் மாறுபடுது ட இரயில் பெட்டிகள் பார்த்திங்கன்னா முன்பதிவு இல்லாமல் அந்த டைமுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறவங்களுக்குனே தனியாக பெட்டிகள் இருக்கும் அப்பறம் ஏசி கூலிங் பெட்டி இருக்கும் ஸ்லீப்பர் படுத்துக்கொண்டே பயணம் செய்வதற்கான பெட்டிகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதேப்போல ட்ராக்குகள் அதிகமாக இருக்கும் பெட்டிகளும் தனித்தனியாக வைச்சிருப்பாங்க